இப்போ பார்த்திங்கனா எங்கள் கோயில் நோன்பில் வந்து நாங்கள் ஒரு சிலையை தயாரித்தோம் அந்த தயாரித்த செலை வந்து எங்களுக்கு ஒரு அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு எங்கள் ஊரில் பார்த்திங்கனா யாரும் அது யாரும் அவ்வளோக்கும் படிப்பறிவு இல்லை இங்கே வேலை வெட்டிக்கு போறதில்லை எதுவும் பண்றதில்லைல அதை அப்போ வந்து எங்கள் பசங்கள்லாம் நோன்பிக்கு போயிட்டு ஒவ்வொ மண்ணை களிமண் எடுத்து எல்லாம் ஒரு ச ஒரு ஜாலியாக ஒரு விளையாண்டுட்டு அந்த சிலையை செஞ்சு அந்த சிலையை செஞ்சு சிலையை கரைக்காமல் அதே இடத்துல அப்படியே உடச்சு போடுறதுதான் எங்களுக்கு ஒரு கெத்தாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்களோடய கோயில் நோன்பியை பற்றி நாங்கள் என்ன சொல்றோன்னால் பயங்கரமாக இருக்கும் எங்கள் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதை அந்த அனுபவம் எங்கேயுமே கிடைக்காது பயங்கரமான ஒரு கோயிலுந்தான் சொல்லுவேன் எங்கள் கோயில் பேர் வந்து பார்த்திங்கனா ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயில் எங்கே எங்கிருந்தாலும் வாங்க உங்களுக்கு எல்லா இடத்து டுவென்டி ஃபோர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் உங்களுக்கு இருக்குது அந்த அனுபவம் எப்படி சொல்றேன்னா என் வாழ்க்கையில் அதுமாதிரி அனுபவத்தை நான் பார்த்ததே இல்லைங்க பயங்கரமான ஒரு அனுபவம் என் க என் ம கண்ணை மூடினா அதுதான் கனவாக வருது